இப்பொழுது உணவு வந்து அதிகளவில் வந்து ஆர்டர்ங்கிற பேரில் ஜுகிங்கிற சுகி சுமேட்டோன்ற மாரிலாம் ஆர்டர் மூலம் நிறைய பேர் இப்போ பதிவு செஞ்சு ஆர்டர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படி நானும் ஆர்டர் செய்ய விரும்பும்போது எதாவது உணவு இப்போ எதாவது கம்மி ரேட்டில் இருக்கா எதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின் சொன்னால் அந்த ஆர்டர் ஆப்புக்குள்ளே போனால் அந்த ஆப்பில் வந்து அதாவது அந்த செயலியில் வந்து நிறையா வகையான ஹோட்டல்கள் வரும் அப்புறம் ஒவ்வொரு இதையும் பார்க்க பார்த்துட்டு இருக்கும்போது சரி இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒசரம் அதாவது ஒரு தெ ஒரு ஒரு இதுக்கு ஃபங்க்ஷன்னால் ஒரு எதா ஒரு ஃபங்க்ஷன் மாரி வீட்டில் செய்கிறதா இருந்தால் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அதில் எதாவது இருக்கா அப்படின் சொல்லி பார்க்க ஆரம்பித்தேன் அப்போது நல்லா ஒரு இது அந்த ஹோட்டல் அதில் பல வகையான இனிப்பு காரம் அதெல்லாம் வந்து ஒரு சலுகை மூலம் டிஸ்கவுண்ட் மாரி டிஸ்கவுண்ட் மாரி நிறையா கொடுத்துருக்காங்க அந்த மாரி ஒன்று தீபாவளி இந்த மாரி இதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாரி இதுக்குள்ளேயும் கொடுத்துருந்தாங்க அப்படி ஆர்டர் பண்ணுறது கரெட்டு தான் பட்டு கொஞ்சம் பார்த்து ஆர்டர் பண் ஒவ்வொரு பொருளும் என்ன இது எப்படி இருக்கும் டேஸ்ட் இருக்குமா அதனுடைய தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள் வாங்கியிருப்பாங்க அதனுடைய இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் இம்ப்ரூமண்ட்டாக இருக்கும் அப்படி பல உணவகங்கள் ஸ்வீட் கிடைக்குறதா அப்படின் சொல்லி நிறைய பேர் பார்த்துருக்காங்க பார்த்துருக்கேன் நான்லான் நிறையா பேர் நிறைய டைம் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு எல்லா வகையான செ இருக்கிற எல்லா வகையான ஸ்வீட் கடைகளுமே அதில் இருக்கும் தன்னுடைய ஸ்வீட்டோடய தரம் என்ன இது டேஸ்ட்டு என்ன மாதிரி அதில் தயாரிக்கிறாங்க எது வந்து சிறந்ததாக இருக்குங்களாம் வந்து சொல்லியிருப்பாங்க அதை பொறுத்து நம்ம வந்து ஆர்டர் செய்யலாம் ஆர்டர் செய்கிறதுல எந்த வருத்தப்பட நேரடியாகவும் சென்று பார்க்குறோம் ஒரு சேம்புளாகக்கூட அமுச்சு விடுங்க இதை ஆர்ட்ரு பண்ணி பார்க்கலான்னும் ஆர்ட்ரு பண்ணி பார்க்க அப்படி ஒரு ஸ்வீ ஸ்வீட்ஸெலாம் நிறைய பேர் இதுமாதிரி ஆட்ரு பண்ணியிருக்கேன் நான் மேக்சிமம் அதிகளவில் வந்து உணவுகள் ஆர்ட்ரு பண்ணுறத நான் பா நான் இன்னும் ஆர்டர் பண்ணதில்ல ஆனால் பார்த்துருக்கேன் மக்க பக்கத்தில் இருக்கற என்னோடய ஆ என்னோடய கூட வேலை செய்யறவிங்க இவங்களாம் வந்து உணவகங்களில் உணவு ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்லாம் அப்படின் சாப்பிட்டும் பார்த்துருக்கு பட் நல்லா எல்லா உணவங்களையும் நேரில் போய் நம்ம எப்படி சாப்பிட்ற மாரிதான் இருக்கும்